ஹலோ நான் சென்னைக்கு போகிறேன் நாளைக்கு நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன் பொருளுங்கள் எல்லாம் எலெக்ட்ரானிக் பொருள் நம்ப கடையில் ஏன்ன பொருள் இல்லையோ அதெல்லாம் ஒன்னொன்றா லிஸ்ட்டு சொல்லுங்கள் எனக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வந்தர்றேன் எல்லாத்தையும் ம் டிவி அஞ்சு வாஷிங் மிஷின் அஞ்சு லேப்டாப் பத்து ஃபோன் பத்து ஃபேன் பதினஞ்சு லைட்டு பதினஞ்சு ஏசி அஞ்சு அயன் பாக்ஸ் அஞ்சு மிக்ஸி பத்து ஏர் கூலர் பத்து கட்டில் பதினஞ்சு சரி நான் எது இருக்குதோ பார்த்து நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வறேன் ஓகே ஓகே ம்